ஆ யெஸ் மேம் எனக்கு வந்துவிட்டு மோகன் மொபைல்ஸ் தானே மேம் ஆப்பிள் ஐஃபோன் வேணும் ஃபோட்டின் ப்ரோ வேணும் உங்கள் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குங்களா சில்வர் கலர் சில்வர் கலர் ஓகே தான்

ஓ அதனோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து எப்படி அதோட ரிவ்யூஸ் எப்படி இருக்கு ஓகே ஓகே ஓகே இது இந்த இந்த ஃபோனோட சார்ஜர் எப்படி மேம் இப்போ வந்துவிட்டு இந்த மேக்னெட்டில் வச்சுருக்க மாதிரி வந்துருக்கே அதுவாக இல்லை நார்மல் இதுதானா

எதுவும் ஆஃபர் இப்போ இருக்குங்களா மேம் எதுவும் இப்போ நம்ப ஆப்பிள் ஐஃபோனில் எதுவும் ஆஃபர் இருக்கா ஓகே

இல்லை போடும்போது உங்களுக்கு எதுவும் கார்டு இந்த கார்டுக்கு ஏதுவும் ஆப்ஷன் இருக்கா இப்போ இந்த கார்டுக்கு நீக்க எடுத்தீங்கன்னா இவ்வளோ பர்சண்டேஜ் வந்து லெஸ் பண்ணித்தருவோம் அப்படின்னு க்ரெடிட் கார்டுக்கு எதுவும் ஆப்ஷன் இருக்கா

ஆ ஆ ஓகே ஓகே மேம் ஓகே மேம் நான் ஈவ்னிங் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் மேம் ஓகே தேங்க் யூ மேம்